ஆ மேம் வர சொல்லியிருந்தீங்க ஓகே மேம் பண்ணிரலாம் மேம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஓகே மேம் மேம் நாங்கள் வந்து பெயிண்ட்டிங்ஸில் வந்து நிறைய பண்ணுறதில்ல மேம் கொஞ்சம் தான் மேம் பண்ணுறோம் அனிமல்ஸ் டிசைன்ஸ் ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் மேம் பண்ணுறோம் பேர்ட் ஆர்ட் வந்து இருக்காங்க பட் ஆனால் அவங்க பர்ட்டிகுலர் பேர்ட்ஸ் தான் மேம் பண்ணுவாங்க மற்ற இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க மேம் ஓகே மேம் நாங்கள் வந்து உங்களுக்கு கேட்லாக் காட்டுவோம் மேம் அதில் எந்த பேர்ட் அணிமல்ஸ் வேணுன்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பெயிண்ட் பண்ணி தந்துருவோம் மேம் ஆ இருக்கு மேம் அந்த மாதிரி பெயிண்டிங்ஸும் அவைலபில் இருக்கு மேம் எங்கள் ப எங்கள் பெர்சன்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணித் தந்துருவாங்க மேம் ஓகே மேம் மேம் கபோர்ட் டிசைன் சொன்னீங்கல்ல மேம் அது வந்து எப்படி மேம் அதுலையே பெயிண்ட் பண்ணுற மாதிரியா இல்லை அதற்கு மேலே ஏதாவது ஷீட்ஸ் போட்டு பிளே பெயிண்ட் பண்ணுற மாதிரியா மேம் மேம் எங்கள்கிட்ட ரெண்டு அவைலபிள் ஷீட் இருக்கு மேம் ஒரு ஷீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண பண்ண போய்விடும் மேம் இன்னொரு ஷீட் வந்து நாங்களே ஷீட்டில் நாங்களே பெயிண்ட் பண்ணி தரோம் மேம் அதனால் அது கொஞ்சம் லாங்க் டைம் இருக்கும் மேம் மேம் இதற்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகுகிற மாதிரி இருக்கும் மேம் ஏன்னா இப்போ பெயிண்ட்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு மேம் ஓகே மேம் நான் அப்போ அவங்களுக்கு அமௌன்ட்டும் கேட்லாக்கும் மெயில் பண்ணிடுறேன் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்